நாங்கள் செய்கிற வேலை பார்த்திங்கன்னா நெசவு தொழில் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டுறது வந்து கரண்ட்டு தறி அந்த கரண்ட்டு தறியில் பார்த்திங்கன்னா நாடா எல்லாம் ரொம்ப பெருசாயிருக்கும் அந்த நாடா பார்த்திங்கனா கீழே விழுந்தாலோ இல்லை மேலே பறந்து போனாலோ சைடில் பறந்து போனாலோ இலையாவோ நாடாவில் இலையெல்லா அறுத்துட்டு போய்டும் அப்புறம் சேலை வந்து ஓட்டை விழுகும் அந்த ஓட்டை விழுந்தா அது வந்து மறுபடியும் நாங்கள் பிரித்து எடுத்து அது தறி ரெடி பண்ணி ஓட்டணுனா மறுபடியும் லேட் ஆகும் அப்புறம் அந்த இலையெல்லா வந்து அறுந்து போய்டும் அந்த எலை அறுந்து போனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இலைக்கு மேலயெல்லாம் இருக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு இலைய வாங்கோணுனா ஒரு நாள்லாம் பத்தாது பார்த்திங்கனா ரெண்டு நாள் பக்கம் ஆகும் அது நாங்கள் சமாளிக்கணுன்னா ரெண்டு நாள் ஆகும் அந்த இலையல்லா மறுபடியும் ஒவ்வொன்றா எடுத்து அதை ஊக்கில் கட்டி அதை இது பண்ணி வாங்கணுனா ஒரு நாள் பத்தாது ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் நாங்கள் சமாளித்து அதை வரணும்